ஹலோ ஸ்விக்கியா பேசுறிங்க ஆ இந்த மாதிரி நாங்கள் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணிருந்தோம்மா பிரியாணி சாப்பாடு க சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் அது நான் எங்களுக்கு வே பிள்ளைகலாம் வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ண சொல்லுதுக இதை கேன்சல் பண்ணிறீங்களா ம் சிக்கன் பிரியாணி தான் ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் ம் குலந்தைகலாம் வேண்டாம்னு சொல்லி இது பண்ணுறாங்க நீங்கள் வந் தயவு செய்து அதை ஜிபே ஆர்ட்ரு பண்ணதை வாங்கிக்கிறீங்களா ம் சரிமா சரி சரிமா ரொம்ப தேங்க் யூ